இப்போ வந்து எஜிகேஷனில் வந்து சென்ட்ரல் புக்ஸ் அப்படிங்குறது வந்து ஏன் வந்து என்னோட நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸாக நான் சொல்லுறன் அப்படின்னா வந்து நான் வந்து ஒவ்வொரு நான் எக்ஸாம்க்கும் படிக்கும் போது நான் என்னோட படிக்கறது வந்து எல்லாமே வந்து மக்கப் பண்றாமாதிரிதான் நிறைய விஷயங்கள் வந்து இருக்கும் புக்ஸை பொறுத்த அளவுக்கு ஒரு எக்ஸாம் மெட்டீரியல்ஸ் வந்து எப்படின்னா வந்து எல்லாமே வந்து நம்ம மக்கப் பண்ணி அதை வந்து எழுதரமாதிரிதான் இருக்குமே தவர நம்மளோட எஜிகேஷன் நம்மளோட பிரெயினை வந்து நம்ம வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணுறமாரியான ஒரு கொஸ்ஷின்ஸ் அந்தமாதிரியான ஒரு பேட்டர்னில் வந்து எதுவுமே வரதில்லை அப்படின்னு சொல்லுறது நான் யோசிப்பேன் முக்கால்வாசி எக்ஸாம்ஸ் வந்து இப்போ நம்மளோட ஒன் டூ ட்வெல் அதுவரைக்குமே வந்து ஒரு மேட்ரிக்ஸ் அந்தமாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னோட மைண்ட்செட் வந்து இருக்கு ஏன் அப்படினா வந்து ஒன்னாவதுலந்து டுவெல்த் வரைக்குமே வந்து அந்த இருக்கிற புக் மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து ஒரு மக்கப் பண்ணி மக்கப் பண்ணதை வந்து எக்ஸாமாக எழுதி அதில் பாசாகி வரதுதான் வந்து ஒரு குரோத் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நினைக்கிறாங்க அதுதான் வந்து ஒரு எஜிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க ஆனால் அது வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்னோட என்னோட இட்ஸ் மை செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து சொல்லுறன் ஏன் அப்படின்னா வந்து அந்த வயசில் வந்து அவங்களுக்கு வந்து நிறையா வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அதில் வந்துன்னு அவங்க வந்து பெரிய ஆளாக இருப்பாங்க அதை வந்து குரோஅப் பண்ணாமல் வந்து ஒரு புக்கை கொடுத்து அதில் இருந்து மக்கப் பண்ணி அதுலந்து படிச்சு வெளியே வா அப்படின்னு சொல்லுறனால அது வந்து எனக்கு ஒரு நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் அதுமட்டும் இல்லாமல் நான் நிறையா விஷயங்கள் வந்து என்னோட எக்ஸாம்க்கு வந்து நான் நிறையா வந்து படிச்சு சென்ட்ரல் புக்ஸ் வந்து நான் நிறையா படிச்சன் படிச்சுமே வந்து என்னால் அதில் வந்து பாஸ் ஆக முடியல அதுமட்டும் இல்லாமல் அது வந்து ஒரு எல்லாமே வந்து ஒரு மக்கப் பண்றதாக மட்டுமே அது வந்து இந்த புக்ஸ்லாம் வந்து சில விஷயங்கள் வந்து இருந்துச்சு அதனால அது எனக்கு வந்து பிடிக்கில ஸோ தட் ஈஸ் அ மை வொர்ஸ்ட் நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த தி சென்ட்ரல் புக்ஸ் தேங்க் யூ